கர்ணாஸ் ரெஸ்டாரண்ட்டா சார் இங்கே ஃபுட்லாம் ஆட்ரு பண்ணுறோம் கொஞ்சம் உங்கள் கடையில் ஆ இல்லை கடையில் இன்னக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குங்க ஆ வேறு எதாச்சும் இந்த ஐ ம் ஃபுட் ஐட்டம்ஸில் எதாச்சும் ஆ ஃபுட் ஐட்டம்ஸில் அந்த சாப்பாடு பிரியாணி அந்த மாதிரி எதாச்சும் இருக்கா வேறு எதாச்சும் ஸ்பெஷலாக இன்னக்கு கடையில் என்ன ஓகே சார் வேறு எதுவும் புதுசாக எதுவும் இல்லையா ஓகே சார் என் எனக்கு வந்து நண்டு ஃப்ரையும் ஒயிட் ஒயிட் ரைஸ்ஸு அப்புறம் ப்ரா பெப்பர் ரசமும் வேணும் சார் கிடைக்குமா இப்போ டொண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுமா அதுக்குள்ளே தர முடியுமா இல்லை முடியாதாப்பா ஆ இது வெ வெயிட் பண்ணி வாங்கிகிட்டு போகறதுல எதாச்சும் டிஸ்கௌண்ட் அந்த மாதிரி எதாச்சும் இருக்கா உங்கள் தர முடியுமா வேறு சார் ஓகே சார் எதாவது ட்ரிங்க்ஸு எதாச்சும் இருக்குமா எந்த மாதிரி இருக்கு எதாச்சும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸா இல்லை அந்த மாதிரி இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எதாச்சும் இருக்கா

வேறு இந்த இந்த ஷேக்ஸில் எதாச்சும் இருக்கா சரி ஓகே சார் எனக்கு நண்டு ரசம் ஆ ஓ ஓகே எனக்கு நண்டு ரசம் ஒயிட் ரைஸ்ஸு பெப்பர் ரசம் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிடுங்க சார் ஃபைனல் பண்ணிவிடுங்க இது இது ஜிபேவா எப்படி சார் இது உங்களுக்கு பே பண்ணுறது ஜிபேவா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஓகே சார் அ ஆ ஆ இப்போ காசு எடுத்துவிட்டு வரேன் ஓகே சார் கேஷ் ஆன் டெலிவரி ஓகே நான் இங்கே லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லுறேன் சார் உங்களுக்கு நீங்கள் இது முடிச்சிவிட்டு கொஞ்சம் கால் பண்ணீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் எனக்கு அங்கே வந்து டெலிவரி கொடுத்தா போதும் சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்